தேனீ கொட்டுணுதுன்னு பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு அப்புறம் மஞ்சள் இந்த மாதிரியெல்லாம் இது பண்டி அந்த கொட்டின தாவில் சுத்தியும் வைப்பாங்க அப்புறம் வந்திங்கன்னா ஒரு இந்த தழை இருக்கும் அந்த தழை பெயரு அவ்ளோவா தெரியல ஆனால் அந்த தழைய வச்சி நல்லா கசக்கி தேனீ கொட்டின தாவில் சுற்றி வச்சி அப்படியே கட்டுவாங்க சில பூரான் கடிகளில் கூட அப்படி தான் அந்த இடத்துல கயிறு போட்டு கட்டி அதுக்கு தகுந்த மாதிரி இல இது மருந்துலாம் இது பண்ணி மஞ்ச பத்திரி இதெல்லாம் போட்டு அதை சுத்தியும் வச்சி அப்படியே கயறு போட்டு கட்டி விட்டு அந்த விசம் இதாகுற வரைக்குலும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு விடிய விடிய இது பண்ணி பார்ப்பாங்க அதே மாதிரி பாம்பு கடி பார்த்திங்கன்னா பாம்பு கடிலலாம் பாம்பு கொத்திடுச்சுன்னா பயந்துக்க கூடாது பயப்படாமல் தைகிரியமா இருக்கணும் பயம் அந் அந்த இருவத்தி நாலு மணி நேரத்துக்கு தூங்கவே கூடாது அப்புடின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு நைட்டு ஃபுல்லா தூங்கக்கூடாது பாம்பு கடிக்கு அப்புடின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் அந்த பாம்பு கடிச்சிட்டால் அதில் வந்து என்ன பண்ணுவாங்க இது போட்டு அறுத்து கயிறு போட்டு கட்டி விட்டுட்டு அந்த கொத்தின தாவில் வந்து வாயை வச்சி கடித்து அந்த விசத்த அப்படியே எடுத்துடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் அது கடிச்சோடன அந்த வேப்பந்தலையை வந்து கச அந்த வேப்பந்தலையை வந்து வாயில் போட்டு மென்டு முழுங்க சொல்லுவாங்க அது மு மென்னு முழுங்குங்க அப்புடின்னு சொல்லுவாங்க அப்புறம் விடிய விடிய தூங்க விடாதிங்க அப்புடின்னு சொல்லி விடிய விடிய தூங்காமல் பத்திரமா பார்த்துக்குவாங்க நாயி கடிங்களுக்கு கூட அப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா நாய் கடிக்குலாம் அதே மாதிரி தான் பாம்பு கடி எப்படி இது பண்ணிணாங்களோ அதே மாதிரி தான் அறுத்து இது பண் க கத்தியை கட்டிட்டு அந்த விசத்த வந்து கத்தியாலையோ எதோ ஒன்று அந்த இது பண்ணி கை இது பண்ணி கை கையிலேருந்து அப்படியே எடுத்து இது பண்ணி எடுப்பாங்க அப்றமேலு ஒரு பக்கெட்டு தண்ணியில் வந்து கால அதில் விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வைக்க சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் அப்படியே எவ்வளோனா ஒரு கு ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அப்படியே வச்சிருந்து கொஞ்சம் நேரம் அந்த விச இதெல்லாம் இறங்குற வரைக்குலும் அதுக்குள்ளயே வச்சிருக்கணும் அப்புடின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் முன்னலாம் பண்ணுவாங்க நிறைய இடங்கள்ல இந்த மாதிரிலாம் நிறைய வைத்தியம் செய்வாங்க மு தழை இந்த விச பூச்செல்லாம் கடிக்கும் போது ஒவ்வொரு இடங்கள்ல அந்த இந்த தழை அது என்னமோ தழை சொல்லுவாங்க அந்த அது என்ன தழைன்னா இந்த பூச்சி என்ன குப்பமேனி தழை இந்த மாதிரி இலையெல்லாம் சொல்லி அந்த இலையெல்லாம் கசக்கி விட்டு ஒட்டா இது பண்ணி அந்த இடங்கள்ல அந்த பூச்சி கடிச்ச வச்சி அப்டியே கட்டி விட்டு ஒவ்வொரு நாளாக விட்டு விட்டு அந்த இது பண்ணுவாங்க அது மாதிரி எல்லாம் நிறையா பார்த்துருக்குறோம் ப கிராமத்தில் செய்வாங்க நிறையா இடங்கள்ல பு பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த விச பூச்சி கடிச்சிதுன்னா தேனீ கொட்டினாலோ இல்லை இந்த மலைலலாம் வரும் போது இந்த மலையில் அத்தி கட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அத்தி கட்டி விழுவும் போது அது எடுத்து வச்சிருந்து அந்த தேனீ கொட்னத்தாவுலையோ பூரான் கொட்னத்தாவுலையோ அந்த அத்தி கட்டி இது வந்து வச்சமா அது நல்லா ஆகிரும்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் ப பண்ணுவாங்க அந்த மாதிரி கிராமத்தில் நிறையா இது பண்ணுவாங்க இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது கிராமத்தில் செஞ்சது